ஹலோ ஆ கணேஷ் ரெஸ்டாரண்டா ஆ ஆ ஓகே சார் ஆ அங்கே உங்கள் இங்கே உங்கள் ஹோட்டல் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாம் எல்லா பொருளும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால் தான் வந்துட்டு ஆர்டர் கொடுக்கலானு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கேன் சார் உங்களோடய மெனு சொல்லுறீங்களா இன்னைக்கி என்ன ஸ்பெஷல் சரிங்க வேற ஓ சரிங்க அப்பறோம் ஓ இன்னைக்கி புதினா ரைஸும் டொமேட்டோ பாத் ரைஸுமா சரிங்க இப்போ நார்மலாக மீல்ஸா ஆ சரி ஓகேங்க இப்போது இப்போது ஆர்டர் பண்ணால் வந்து டெலிவரி பண்ணிடுவீங்கல்ல வீட்டிலே வந்து அப்படிங்களா சரிங்க ஆ சரி ஆர்டர் சொல்கிறேன் எடுத்துக்கிறீங்களா புதினா ரைஸ் ரெண்டு ப்ளேட் டொமேட்டோ பாத் ரைஸ் ஒரு ப்ளேட்டுங்க ஓகே இது ரெண்டும் வந்து எனக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்திரும்ல ஆ ஓகே எனக்கு டைமிங் மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணாமல் கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க சார் சரிங்க சரி ஓக் இல்லை இல்லை சார் இப்போது இப்போதைக்கி இது மட்டும் போதும் டொமேட்டோ பாத் ரைஸ் ஒன்றும் இது மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் பார்க்குறோம் சார் ஆ இல்லை நான் கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணிடுறேன் நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணதும் நான் அமௌண்ட் கேஷாக கொடுத்துறேன் சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ